இப்போ மார்டன் வேர்ல்டுல பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட தமிழ் லாங்குவேஜ் நிறையா வந்து டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுது அது என்ன அதை வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணும் ஃபர்ஸ்ட்டு என்னென்ன இஷ்ஸு வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்தி இம்போஸ் தான் மிகப் பெரிய ப்ராப்ளம் இது ஹிந்தி இம்போசிஷன் இப்போ இல்லை இப்போ தோண்றுனது இல்லை இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுலியே வந்து இம்போ ஹிந்தி இம்போசிஷன் வந்துருச்சு வந்துருச்சு ஏன் வந்து தமிழ் லேங்குவேஜ் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா வந்து இதில் வந்து நிறையா லாட் ஆஃப் ஹிஸ்ட்ரிஸ் பொயட்டு கலை இலக்கியம் பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே இருக்கு ஸோ வந்து இது இது வந்து நம்மளோட நம்மளோட நாலேட்ஜூ நம்மளோட எல்லாமே வந்து வெளியே தெரிஞ்சிரும் நம்ம தான் வந்து இருக்கருதுலையே வந்து ஒரு ரொம்ப பழமையான ஆளுங்கள் அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும் இதை வந்து நம்ம எப்படி இந்த மாதிரி இப்போ இதை வந்து எதிர்கொள்கிறது அப்படின்னா லைக் நம்ம வந்து தமிழ் எல்லா பக்கமும் வந்து தமிழ்ல பேசகிறது அது தமிழ்ல பேசணும் தமிழ்ல கை கையெலுத்து போடறதாக இருக்கட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ப வந்து ஃபாலோவ் பண்ணுனா இதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மா இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் வரும் போது ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கணும் தமிழ் தான் இருக்கறதுல ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இதை வந்து எதுக்கு நம்ம வந்து இது வந்து கீழ போகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எதிர்த்து இதை கேள்வி கேட்டாலே பாதி ப்ராப்ளத்தை வந்து நம்ம குறச்சிடலாம்